ஹலோ நான் ஸ்வேதா பேசுகிறேன் போன டைம் வந்து உங்கள் ஹோட்டல்லேருந்து ஆட்ரு பண்ணும்போது வந்து ஒரு கூப்பன் கொடுத்தீங்க இந்த டிஸ்கௌண்ட் மாதிரி கொடுத்தீங்க ஸோ இது வாங்கினா வந்து இது கொஞ்சம் ஃப்ரீயாக தருவேன் அப்பிடிலாம் சொன்னீங்க ஸோ இந்த டைமும் அது மாதிரி ஏதாவது ஃப்ரீ ஏதாவது இருக்கா ஏதாவது கூப்பன் தருவீங்களா சொல்லுங்கள் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக் அதையும் நான் வாங்கிக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது ஆட்ரஸில் பண்ணால் கூட இது மாதிரி ஃப்ரீ கூப்பன்ஸு இந்த மாதிரி ஃப்ரீயாக ஏதாவது டெலிவரி பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள் நான் அதையும் வந்து வாங்கிக்கிறேன்